மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையான அடிப்படையாக தேவைப்படக்கூடிய பொருள் மூணு உணவு உடை உறைவிடம் இதில் பார்த்திங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது உணவுதான் அதாவது உணவு அப்படின்றது மனிதன் உயில் உயிர் வாழ்வதற்கும் அவனுடைய உடல் வளர்ச்சிக்கும் அத் அடிப்படையான ஒரு பொருள்தான் உணவு அந்தமாதிரி இந்த உணவு அப்படின்றது வந்து கடவுள் வந்து இயற்கையாக படைச்ச ஒரு விஷயோம் அதை மனிதன் தன் சுவைக்கு ஏற்ப தன் நாவிற்கு ஏற்ப அந்தமாதிரி வித்தியாச வித்தியாசமான வந்து உணவுகளை பலவகையான பழங்கள் காய்கறிகள் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்தோ இல்லை பிரிச்சுயோ நிறைய வந்து உணவு வகைகளை வந்து மனிதன் வந்து புதுப்புதுசாக உருவாக்கி அவனுக்கு ஏற்றாற்போல அவன் உடலமைப்பிற்கு ஏற்றாற்போல அவன் எடுத்துக்கிறான் அப்படி இருக்க இந்த உணவு விஷயத்துல ஒவ்வாமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒவ்வாமை அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்களுடைய உடலுக்கு சேராமல் போவது அதாவது எல்லா மனிதர்களுடைய உடல் அமைப்பும் உடலில் உள்ள மூலக்கூறுகளும் மற்ற பொருட்களுடைய கலவைகளும் ஒரேமாதிரி இருக்காது ஏன்னால் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நிறைய விஷயத்துல வெளித்தோற்றத்தாலும் சரி உள்ளே இருக்கக்கூடிய உடல் கட்டமைப்பாலும் சரி மாற்றம் நிறையவே இருக்கும் வித்தியாசம் வேறுபாடு நிறையவே இருக்கும் அப்படி இருக்கறப்ப இந்த ஒவ்வாமை அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று அதாவது இந்த எதிர்ப்பு சத்தி அப்படின்னு சொல்வாங்க இல்லையா அதாவது இந்த இம்யூனிட்டி இந்த இம்யூனிட்டி யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த உணவு வந்து ஒவ்வாமை அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கும் இப்போது யாராவது இப்போது தோல் வியாதி அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து மருத்துவரை போய் பார்க்க போவாங்க அப்படி போகிறப்போ மருத்துவர் சொல்லுற மொதல் விஷயம் என்ன அப்படினா கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது பீர்கங்காய் சாப்பிடக்கூடாது தக்காளி சேர்த்துக்கக்கூடாது அதேமாதிரி கசப்பான பொருட்கள் அதாவது அகத்திக்கீரை பாகற்காய் இந்தமாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்வாங்க அதற்கான விளக்கத்தை வந்து நான் கொடுக்குறேன் இப்போது நம்ம உடலில் ஏதாவது ஒரு இடத்துல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்துகு அப்படினா அதை காட்டிக்கொடுக்குற ஒரு விஷயம் வந்து ஹிஸ்டமின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் நம்ம உடம்புல வந்து இருக்குது அந்த வேதிப்பொருள் வந்து பார்த்திங்க அப்படினா நான் முன்னே சொன்னேன் இல்லையா கத்திரிக்காய் பீர்கங்காய் பாகற்காய் இந்தமாதிரி காய்கறிகளில் வந்து இயற்கையாகவே ஹிஸ்டமின் அப்படின்ற பொருள் வந்து அதிகமாகருக்கு ஏற்கனவே உங்களுக்கு அந்த அலர்ஜி பிரச்சனை இருக்குது அப்படினா இந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது அலர்ஜி பிரச்சனை இருக்கிறது இந்தமாதிரி இருக்கற டைமில் இந்த காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்டிங்க அப்படின்னா அது உங்கள் உடலுக்குள்ளெ வந்து அந்த பொருட்கள் ஹிஸ்டமினை வந்து ஏற்றுக்காது ஏற்றுக்காம என்ன பண்ணும் அப்படின்னா அலர்ஜி ஒரு அலர்ஜியின் வெளிப்பாடாக வந்து உங்கள் தோலில் வந்து அதுக்கு அதுக்கு இதுமாதிரி தேமல் மாதிரியோ இல்லை அரிப்பு மாதிரியோ இல்லை ஒரு புண் மாதிரியோ வந்து அது வந்து வெளிக்காட்டும் இதுதான் வந்து என்ன அப்படின்னா உணவு ஒவ்வாமை அப்படி இல்லை அப்படின்னா உணவு கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு இது எனக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது நான் முன்னே சொன்னமாதிரி எனக்கும் வந்து உணவு ஒவ்வாமையும் இருக்குது உணவு கட்டுப்பாடும் இருக்குது உணவு ஒவ்வாமை அப்படின்றது வேறு உணவு கட்டுப்பாடு அப்படின்றது வேறு உணவு ஒவ்வாமை அப்படின்றது வந்து என்னன்னால் நம்மளுடைய உடலுக்கு எது சேராதோ அதை வந்து நம்ம ஒதுக்கி வைக்கிறது ஆனால் உணவு கட்டுப்பாடு அப்படின்றது நம்ம உடலுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாமல் பார்த்துக்கறத்துக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கையான இதுதான் உணவு கட்டுப்பாடு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் உணவு கட்டுப்பாட்டை வந்து ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த சீசனில் வரக்கூடிய சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லிக்கும் வந்து ஒரு கால் கிலோவோ ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் அதேமாதிரி காய்கறிகள் பச்சை காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கணும் அதேமாதிரி கீரை வகைகளும் நிறைய எடுத்துக்கணும் அதேமாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது அறுசுவை உணவை வந்து சாப்பிடணும் இப்போது ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் வந்து சொல்கிறேன் இப்போது ஜப்பான் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அரை வேக்காட்டான காய்கறிகளையோ உணவையோதான் வந்து சாப்பிடுவாங்க ஏன்னால் அதிகமாக வேகவைச்சோம் அப்படின்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து ஆவி மூலயமாவோ எண்ணெய் வழியாகவோ வந்து வெளியே போயிடும் அதனால அரை வேக்காடான பாதி வெந்து பாதி வேகாமல் அந்த காயை சாப்பிட்றது வந்து உடலுக்கு நல்லது அதுமட்டும் இல்லாமல் ஜப்பான் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய உணவில் அட்லீஸ்ட் ஒரு ஐந்து கலர்கள் அதாவது எப்படின்னா இப்போது தக்காளி எடுத்துகிட்டோம்னா சிகப்பா இருக்கும் கீரை வகை எடுத்துகிட்டோம்னா பச்சை கலரில் இருக்கும் முள்ளங்கியோ இல்லை முட்டைகோஸோ எடுத்துகிட்டோம்னா வெள்ளை கலரில் இருக்கும் இந்தமாதிரி உணவுலேயே ஐந்து ஐந்து வகையான கலர்கள் இருக்கறமாதிரி வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்க உணவு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்தமாதிரியான உணவு கட்டுப்பாட்டை வந்து அவங்ககிட்ட இருந்து நான் அதை வந்து எதேர்ச்சியா நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதேமாதிரி அது அதை பின்பற்றுவது மூலயமா நம்ம உடல் அமைப்பும் நல்லாயிருக்கும் மைண்டும் அதாவது மனதளவிலயும் நம்ம வந்து ரிலெக்ஸாக இருக்கும் வயிறு எப்போ நிறையிதோ மனதும் மூளையும் அப்போதான் ப்ராப்பராக ஒழுங்காக வந்து வேலை செய்யும் அதனால நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் என்னுடைய உணவு பழக்கவழக்கத்தில் வந்து இந்தமாதிரி சில விஷயங்கள் வந்து எனக்கு ஒவ்வாமையும் இருக்குது அதேமாதிரி நான் ஒரு சில வழிமுறைகளை வந்து என்னுடைய உடல் கட்டுப்பாட்டுக்காக உணவு உணவு கட்டுப்பாடுகளை வந்து நான் பின்பற்றுறேன்